நம்ம ஊர் சைடுல உள்ள காலேஜ்ஜுக்கும் வெளியூர் சைடுல உள்ள காலேஜ்ஜுக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் சைடுல உள்ள காலேஜ் எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டுந்தான் இருக்குது இன்ஜினியரிங் இருக்குது அவ்வளோவா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னா வெளிலதான் போகிறாங்க அப்படியே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் யுஜி இங்கே முடிச்சாங்கன்னா பிஜி அங்கே தான் போகிறாங்க பிஜி பண்ணுறதுக்குலாம் வெளியூர் காலேஜ்ஜுக்கு தான் போகிறாங்க இப்போ உள்ளுர் காலேஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலிஷ் ஸ்கில்சும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்லயே இங்கிலிஷ் ஸ்கில்ஸ் கம்மியாக இருக்கிறனால அவங்க வந்து அங்கே காலேஜ்ஜுல போய்ட்டு அவ்வளோவா கெப்பாசிட்டி இருக்கிறது இல்லை நாலேஜும் கம்மியாக தான் இருக்குது அதனால அவங்களால் என்ன கெயின் பண்ணிக்க முடியுமோ அதை மட்டுந்தான் அவங்க வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க கிராஜுவேட் ஆனாலுமே ஆனால் மோஸ்ட் ஆஃப் கிராமப்புற நம்ம ஸ்டூடெண்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படினா அங்கே உள்ள காலேஜ்ஜுல தான் படிக்கிறாங்க அங்கே காலேஜ்ஜுலயே படித்துட்டு அங்கே படித்து முடித்து கிராஜுவேட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றது அவங்களாக தான் தேடிக்கிறதாக இருக்குது ஆனால் நகர்ப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ்ஜுலயே ப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் நிறையா வருது அந்த டிரையோ அட்டன் பண்ணிட்டு வெவ்வேறு கம்பெனிகள்ல ப்ளேஸ் ஆகிறாங்க வேலை வாய்ப்பும் நிறையா கிடைக்கிறது ஆனால் கிராமப்புற மக்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை ஆனால் நகர்ப்புறங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள ஸ்கூல்ல உள்ள டீச்சிங் ஸ்கில்ஸ்சும் அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ஸ் வந்து சின்ன வயசுலையே நல்ல நிறையா கத்துக்கிறாங்க இங்கிலிஷ் ஸ்கில்சும் அதிகமாக இருக்குது எஜுகேஷன் ஸ்கில்சும் அதிகமாக இருக்குது அவங்க வந்து போர்ட் எக்ஸாம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மார்க் வந்து கிராமப்புறத்தோட நகர்ப்புற ஸ்டூடெண்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க அவங்க வந்து காலேஜ் போகும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலிஷ் நாலேஜ்ஜுலாம் அதிகமாக தான் இருக்குது இப்போ வந்து கிராமப்புற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நகர்ப்புற கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே வித்தியாசம் அதிகமாக தான் இருக்குது இப்போ கிராம நகர்ப்புறத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள டீச்சர்ஸ் அங்கே உள்ள ஸ்டூடெண்ஸ் எல்லாருக்குமே இங்கிலிஷ் நாலேஜ் வந்து அவ்வளோவா அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க இங்கிலிஷ்லாம் ஆனால் அங்கே அங்கே கிராமப்புற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஸ்டூடெண்ஸ் யாரும் இங்கிலிஷ் அவ்வளோவா பேசுகிறது இல்லை இவங்க நகர்ப்புற ஸ்டூடெண்ஸ் எல்லாம் அங்கே காலேஜ் போனாங்கன்னா அவங்களுக்கு வேற கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கு ஸ்கூல்லையே அவ்வளோ நாலேஜ் இருக்குது காலேஜ் போய் கிராஜுவேட் ஆனோனே உடனே அந்த நாலேஜ்ஜை வச்சு ப்ளேஸ்மெண்ட் அட்டன் பண்றாங்க உடனே வேலை வாய்ப்பு கிடைச்சிருது நிறையா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஆனாங்க கிராமபுறத்தில் வந்து படித்த ஸ்டூடெண்ஸ் வந்து அவங்க வந்து நகர்புறத்துக்கு போய்ட்டு அவங்க காலேஜ் படித்தாலுமே அவங்களுக்கு வந்து அங்கே ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்களை கம்ப்பேர் பண்ணும் போது கிராமப்புற ஸ்டூடெண்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால கிராமப்புறத்துக்கு நகர்ப்புற டீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கூல்லே டீச் பண்ணாங்கன்னா அவங்களோட சின்ன வயசுலேயே அவங்களோட இங்கிலிஷ் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம் பண்ணாங்கன்னா அதிக படுத்தினாங்கன்னா அவங்க வந்து காலேஜ்ஜுல வந்து இன்னும் நிறையா ப்ளேஸ் ப்ளேஸ் ஆவாங்க இன்னும் நிறைய சேலரிக்கு வேலைக்கு போவாங்கனு கேட்டுக்கிறோம்